அதிகமாக எழுத விரும்பும் விஷியங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம சமூகத்தில் நடக்கிற விஷியங்களை தான் நான் எழுதணுன்னு நினைக்க ஆசைப்பட்றேன் ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு என்ன தப்பு நடந்தாலும் சரி ஒரு பெண்களுக்கு என்ன தப்பு நடந்தாலும் சரி அதை தான் நான் எழுதணும்ன்னு நினைக்கிறேனே தவிர இது அதை தான் நான் வந்து சமூகத்துக்கு சொல்ல விரும்புறேன் ஒரு ஒரு பெண் வந்து சுகந்திரமாக நடக்க ஆரம்பிக்கணும் சு ஒரு பெண் வந்து சுகந்திரமாக எல்லாத்துலையும் இருக்க ஆசைப்படணும் அப்படின்ற ஒரு தலைப்பை தான் நான் எடுத்து எல்லாருக்கும் இந்த சமூகத்துக்கும் நான் சொல்ல விரும்புற ஒரு தலைப்பாக ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிறேன்